மிளகு சாதம் புதினா சாதம் ஆப்பம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் எள் சாதம் கருவேப்பில்லை சாதம் இட்லி பொங்கல் பூரி தோசை இடியாப்பம் பிரியாணி பழைய சாதம்